எங்கள் மாவட்டத்தில் உள்ள மிக பழைமையான வழிபாட்டுத்தலம் சமயபுரம் மாரியம்மன் கோயில் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் வந்து ஆடி மாசம் ரொம்ப விசேஷமா இருக்கும் அது மாதிரி சித்தரை மாசம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஆடி மாசம் முழுவதும் அம்மனுக்கு வந்து நல்ல அலங்காரம் பண்ணி இந்தப் பூக்களால் அலங்காரம் பண்ணுவாங்க வெய்யல் கூழ் ஊற்றுவாங்க வாரம் வாரம் ரொம்ப சிறப்பான ஒரு சமயபுரத்து மாரியம்மன் து வந்து அவ்வளவு ஒரு விசேஷமா இருக்கும் அது மாதிரி சித்திரை மாசத்தில் வந்து ஆளுங்க பால் குடம் எடுக்கிறது மாலை அணிவித்துக்கிட்டு போகிறது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எங்கள் ஊரில் எங்கள் டிஸ்ட்ரிக்கை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஃபேமஸு இன்னோரு இடம் வந்து திருப்பட்டூர் திருப்பட்டூர் வந்து ப்ரம்மா நம்முடைய தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் ப்ரம்மன் அந்த ப்ரம்மனோடய கோயில் வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்கில் இருக்கிறது ரொம்ப சிறப்பானது அதுவும் எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் பக்கத்துலேயேதான் இருக்குது ஒரு இருபத்தஞ்சு முப்பது கிலோமீட்டருக்குள்ளயே இருக்குது அங்கே வந்து வியாழக்கெலம சிறப்பு அபிஷேகம் காலையில் வந்து அந்த ப்ரம்மா வந்து மஞ்சளாலேயும் சந்தனத்தாலேயும் அலங்காரம் பண்ணி அந்த மஞ்சள் சந்தனத்தை வந்து மக்களுக்கு ப்ரத ப்ரசாதமாக கொடுப்பாங்க அது வந்து ரொம்ப விசேஷம் அதை பா அந்த இது தரிசனத்தை காண்றதுக்கோசரம் வியாழக்கெலமெ எல்லாம் வெத் அதிகாலை நாலு மணியிலிருந்து ஆளுங்க வந்து கும்பலாக கூடி வரிசையாக நிற்பாங்க ஆனால் கோயில் திறக்கறது வந்து அஞ்சரை மணிக்கு மேல் தான் வந்து கோயில் நடை திறந்து அலங்காரம் பண்ணி அபிஷேகம்லாம் முடிஞ்சு சாமி கும்பிட்டு வெளிய வர மணி ஏழு ஏழேகால் ஆயிடும் ஆனால் வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும் அந்தத் திருப்பட்டூர் ப்ரம்மன் ப்ரம்மன் கோயில் வந்து ரொம்ப சிறப்பானதாக வந்து இருக்கும் அங்கே வந்து நிறைய குளம் அந்தக் கோயிலை சுற்றி குளம் இருக்குது அந்த ன் அப் கொஞ்சம் தள்ளிப்போனால் இன்னொரு குளம் இருக்குது அந்த குளத்துல வந்து சூரியனோடய ஒளிக்கதிர் வந்து அந்த தண்ணியில் பட்டு அந்த தண்ணியில் இருக்கிற ஒளி வந்து அந்த விஸ்வநா விஸ்வநாதரோடய முகத்துல தெளிகி படுன்னு சொல்லி அந்த வெளிச்சம் படுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் இந்த கோயில்லாம் வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்கில் இருக்குது அப்புறம் இன்னொரு வழிபாட்டுத்தலம் அப்படின்னா ஸ்ரீரங்க ரங்கநாதர் ஸ்ரீரங்க ரங்கநாதர் வந்து பூலோக வைய பூலோகம் பூலோக வைகுண்டம் அது வந்து எங்கள் திருச்சி டிஸ்ட்ரிக்கில் இருக்குது அது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸானது எப்போயுமே வந்து சுற்றுலாப் பயணிகள் வந்து இந்த ஸ்ரீரங்க ரங்கநாதர்க்கு ரங்கநாதர் கோயிலுக்கு வந்து எப்போயுமே வெளிநாட்டுலேருந்து அதிகமான ஆட்கள் வந்து எப்போயுமே தரிசனம் பண்ணிக்கிட்டுருப்பாங்க அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இது வழிபாட்டுத்தலம் அப்படின்னா கொல்லிமலை மாசி பெரியண்ணசாமி கோயில் அங்கேயும் வந்து எப்போயுமே வந்து நல்ல சிறப்பான ஆளுங்க போய் வண்டியை எடுத்துட்டு போய் க ஆளுங்கள்லாம் கூட்டிட்டு போய் சொந்தபந்தத்தெல்லாம் கூட்டிட்டுப் போய் கிடா வெட்டி அங்கேயே சமைத்து சாப்பிட்டுட்டு அது ஒரு பெரிய ஒரு வழிபாட்டுத்தலமாகதான் இப்போதைக்கு இருக்குது அடுத்து வந்து மலைக்கோட்டை தாயுமானவர் கோயில் அந்தத் தாயுமானவர் கோயில் வந்து வரலாறு வந்து ரொம்ப விசேஷமானது ஒரு சாமியே வந்து ஒரு கர்ப்பிணிக்கு வந்து ப்ரசவம் பார்த்ததா வந்து ஒரு ஐதீகம் இருக்குது அங்கே வந்து இந்தப் ப்ரசவ டைமெல்லாம் வந்து டெலிவரி ஆக முடியாத பெண்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இங்கே இருக்கிற இந்த ப இந்தப் பகுதி மக்கள் வந்து அந்த தா தாயுமானவர் சுரும்பார்குழலிக்கு வந்து வேண்டிக்குவாங்க குழந்தைக்கி நல்ல ப்ரசவம் சுகப்ரசவம் ஆனுச்சு அப்படின்னா வாழைத்தார் வாங்கி நாங்கள் நேர்த்திக்கடன் பண்ணுறோம் அப்படினு சொல்லிட்டு அந்த வாழைத்தார வந்து கீழே அங்கே மலையில் மலைக்கோட்டை வாசலில் போய் வாங்கி தூக்கிக்கிட்டு மேலே கொண்டு போய் அந்தத் தாயுமானவர் சன்னதியில ப்ரசாதமாக ப கோ எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வருவாங்க அந்த மாதிரி கோயில் வந்து ரொம்ப விசேஷம் எங்கள் டிஸ்ட்ரிக் தா திருச்சி டிஸ்ட்ரிக்கை பொறுத்தவரைக்கும் இந்த இடங்கள் வந்து ரொம்ப விசேஷமா எல்லாரா எல்லோரும் வந்து மக்கள் பார்க்கக்கூடிய இடமாவும் பேருந்து வசதியும் இருக்குது சமயபுரமாகட்டும் திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோயிலாகட்டும் ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயிலாகட்டும் திருப்பட்டூர் ப்ரம்மா அந்தக் கோயிலாகட்டும் அங்கே வந்து மக்களுக்கு வந்து நல்ல ஒரு பேருந்து வசதியும் இருக்குது அதனால் வந்து எங்கே இருக்கிற மக்களும் வந்து இங்கே கண்டிப்பாக வந்து வந்து சாமி தரிசனம் செஞ்சு ஒரு நல்ல பயபக்தியோடு இருப்பாங்க